ஹலோ ஆ வணக்கம் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் நல்லா இருக்கீங்களா ஆமாம் மேடம் அப்படிலாம் இல்லைங்க மேடம் வீட்டில் எல்லா ஹோம் ஒர்க்கும் கரெக்டாக செஞ்சிடுறான் எந்த ஒரு விளையாடெல்லாம் போகவே மாட்டான் வீட்லேயே தான் இருக்கிறான் டைமுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறானே

எல்லாம் நல்லா செய்கிறான் மேடம் வீட்டில் வந்து எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டான் அவன் வேலையை அவன் பார்த்துக்குவான் செல்லும் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கமாட்டான் கொஞ்சம் நேரம் எடுப்பான் அதுக்கப்புறம் வந்து வச்சுட்டு அவன் பேசாமல் போய் எழுதுவான் படிப்பான் நாங்கள் வந்து சரி நல்லா படிக்கிறான்னு இருக்கோம் சரிங்க மேடம் வரட்டும் அவன் வந்தவொடனே நான் வந்து அவனை வந்து நான் கண்டிக்கிறேன் மேடம் அப்படி அவன் இல்லை அப்படி இல்லைன்னு தான் எங்களுக்கு தோணுது ஆனால் அப்படி இருக்கிறான்னு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதனால் அவன் வரட்டும் மேடம் அவன் என்ன பண்ணுறான் ஸ்கூலில் என்ன பண்ணுறான் படிக்கிறானா என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை விசாரிக்கிறோம் சரி ஓகேங்க ஆ சரிங்க ஓகே மேடம் நான் ஆ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம்